நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டினோம் அந்த வீட்டில் வந்து நாங்கள் கபோர்ட் அடித்து வீடு கட்டி இருக்கோம் கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் சரி ஹால்லேயும் சரி ஒரு கபோர்டு கபோர்ட் மாதிரி போட்டு வீடு கட்டி இருக்கோம் அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கிச்சனில் வந்து நம்ம பாட்டில் இந்த ப்ளாஸ்டிக் டப்பா மல்லிகை பொருள் டப்பா இதெல்லாம் வச்சுக்கறதுக்காக நம்ம அதை வந்து எந்த ஒரு பல்லி இந்த மாதிரி எந்த ஒரு எறும்பு ஏறாத மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஆகாத மாதிரி எலி வந்து எதுலேயும் வாய் வைக்காத மாதிரி அது மாதிரியெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசறோம் நாங்க அந்த கபோர்ட் அடித்தோம் கிச்சனில் பெட்ரூமில் வந்து நம்ப துணி அதே மாதிரி துணிலேயும் கொசு அதிகம் போய் படாத மாதிரியும் அதற்காக சேஃபாக இருக்கும் அப்படிங்குறதுக்கோசறோம் நாங்கள் அது கிச்சனில் இது பெட்ரூமில் கபோர்டு அடித்தோம் ஹால் வந்து எதுக்கு அப்படின்னா எங்களுடைய குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தால் இல்லை ஸ்கூலில் ஏதாவது வின் பண்ணி ஏதாவது கப்பு ஏதாவது மெடல் வாங்கிட்டு வந்தால் சரி அதில் வச்சிக்கலாம் அப்படிங்கறதுக்கோசறோம் டிவி இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்குறதுக்கோசறோம் நாங்கள் கபோர்ட்டு அடித்தோம் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும் அது போட்டு கப்போர்ட் போட்டோம் அப்படினா அழகாக இருக்கும் அப்படிங்கறதுக்கோசறோம் நாங்கள் வந்து கபோர்டு போட்டோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஸாக தான் இருக்கும் வீட்டுக்கு அது இருந்துச்சுன்னா ஒரு அழகாக இருக்கும் நீட்டாக பொருள் அங்கேயும் இங்கேயும் இல்லாம ஒரு லைனாக வச்ச மாதிரியும் இருக்கும் ஒரு பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அதுக்காக நாங்கள் கபோர்டு வச்சோம்